கிராமப்புறங்களில் கல்வி முறைய மேம்படுத்த வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படினா இப்போ கொரோனா காலங்களில் வந்து பள்ளி சரியாக நடக்காத காரணத்தால் அரசு வந்து இல்லம் தேடி கல்வி அந்த முறைய வந்து அந்த திட்டத்த கொண்டு வந்துருக்காங்க அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இப்போ யாருமே வந்து பள்ளிக்கு அனுப்பப்படாமல் இல்லை எல்லா பெற்றோர்களுமே ரொம்ப விழிப்புணர்வோட தான் இருக்காங்க ஒரு ஒரு குழுந்தையும் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் இருக்காங்க பசங்களாக தான் நாங்கள் போகல எங்களுக்கு படிப்பு வரல நாங்கள் போகறேன்னு அடம்பிடிக்கறாங்களே தவிர யாருமே அனுப்பப்படாமல் இல்லை எல்லாருமே கம்ப்பல்சரி வந்து பெற்றோர்கள் அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க பசங்களோட மனசு தான் வந்து படிப்புன்னா கஷ்டம் அந்த மாதிரி இருக்கு அதுக்கு வந்து கசப்பில்லாமல் நாங்கள் எப்படி உங்களுக்கு சொல்லித்தராங்க அப்படின்ட்டும் அரசாங்க வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கு இது கிராமப்புறங்க நகர்புறங்களை விட கிராமப்புற அரசு பள்ளிகளில் தான் கல்வி வந்து ரொம்ப தரமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது என்னோட கருத்து எங்கள் ஊரில் எல்லாமே நல்லா தான் இருக்கு அதாவது டிஎல்எம் முத கொண்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் வந்து இப்போ ஒரு ஒரு புக்ல ஒரு எக்ஸசைஸ் அப்படினா அதுக்கான எல்லா டிஎல்எம்மு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு தான் தராங்க ஏன்னா நான் டெம்ப்ரவரியாக இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அதனால் நான் சொல்லுறேன் இப்போ ஒரு முதல் பாடத்தில் ஒரு ஒன் பாய்ண்ட் ஒன் எக்ஸைஸ் பண்ணுறோம் அப்படினா அதற்கான என்னென்ன டிஎல்எம் தேவை அதை ரெடி பண்ணிகிட்டு தான் நான் க்ளாஸ்க்குள்ளையே போகறோம் அப்படி பண்ணும்போது இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கு எல்லாமே ரொம்ப ஈடுபாட்டோட தான் இருக்காங்க யாருமே வந்துவிட்டு பின்னடைவு இல்லை அனுப்பப்படாமலும் இல்லை பசங்க வந்து எயித் வரைக்குமே நல்லா தான் இருக்காங்க அதுக்கப்பற அவங்களுக்கு என்ன ஆகுதுனே தெரியலை நான் வந்து ஒன் டூ ஃபிஃத்தில் தான் இருக்கேன் அதனால் வந்து எங்கள் பசங்கலாம் ரொம்ப ஆர்வத்தோட வந்துருவாங்க